எங்கள் பகுதியில் வந்து மக்கள் வந்து அதிகமாக பயணிக்க விரும்புகிற இடம் வந்து ஆறுதான் எங்கள் ஊரை பொறுத்தவரைக்கும் கோயிலும் ஆறு அது ரெண்டும் மட்டும் தான் வந்து பயணிகள் வந்து அடிக்கடி வர்றத்துக்கு ஏற்ற இடமா வந்து இருக்குது கோயில் வந்து இங்கே வந்து ரெண்டு புகழ்பெற்ற கோயிலிருக்கிறனால எல்லாேரும் அடிக்கடி அந்த கோயிலுக்கு வருவாங்க வந்துட்டு பக்கத்துலேயே ஆறு இருக்கிறனால ஆறும் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸான இடமா வந்து ஆகிட்டு அந்த ஆறில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாேரும் குளிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த கோயில் வந்து பெருமாள் கோயில் அதுக்கப்புறம் இ இங்கே சர்ச்சு ரெண்டு கோயில்லேயுமே வந்து பத்து நாள் திருவிழா நடக்கிறனால எல்லாேருமே பத்து நாளும் தங்கியிருப்பாங்க பத்து நாளும் தங்கியிருந்து டெய்லியும் வந்து ஆறுக்கு போய் குளிச்சுட்டு வருவாங்க அந்த பத்து நாள் வந்து ஆறு பார்க்கும்போது ரொம்ப கூட்டமாயிருக்கும் எல்லாேருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து அந்த ஆறில் வந்து குளிப்பாங்க ஆறு வந்து சுற்றி சுற்றி நிறைய இடத்துல இருக்கிறனால எல்லாேருமே ஆறுக்கு வந்து ரொம்பவும் விரும்பி போவாங்க அந்த ஆறில் வந்து எல்லாேருமே சின்ன பசங்களுக்கு வந்து அப்போத்தான் வந்து ஸ்விமிங் வந்து சொல்லித்தருவாங்க எல்லாேரும் ஒரு ஸ்விமிங் பண்ணுறதுக்கு அந்த ஒரு டையர் இருக்கும் அதை போட்டுகிட்டு எல்லாேரும் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா ஸ்விம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வருவாங்க அந்த ஆறு வந்து அந்த எட் அந்த பத்து நாள் திருவிழா டைமில் வந்து கொஞ்சம் பரவாயில்லாம தண்ணியிருக்கிறதுனால சின்ன பசங்களை வந்து அவங்க அம்மா அப்பாவெல்லாம் தைரியமாக விட்டுவிட்டு அவங்க வந்து துணி துவைப்பாங்க சின்ன பசங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்து விளாண்டுட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் பெருமாள் கோயிலுக்கு வரவர்களும் அப்படித்தான் அவங்க வந்து வந்து ஜாலியாக வந்து குளிப்பாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து கோவில் இருக்கிறனால இங்கே குளிச்சுட்டு அப்படியே கோயிலில் போய் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே சுற்றுவாங்க அதே இங்கே சர்ச்சுக்கு வரவங்க வந்து ஒரு ஹாஃப் ஆன் ஹார் இல்லை ஒன் ஹார் அங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஃபுல்லாக குளிச்சுட்டு அப்புறம் வரும்போதே அங்கே அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு வரனால் அவங்களும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்தமாதிரி நல்லா குளிப்பாங்க அவ்வளோ ஒரு மணி நேரம் அப்படின்றனால அவங்க வந்து குளிச்சுட்டேயிருப்பாங்க ஏன்னால் அவங்க வந்து கடல் அந்த சைட்டிலேருந்து வரனால் அவங்களுக்கு வந்து ஆறு வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து நல்லா குளிச்சுட்டேயிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களே விளாடுறதுக்கு அவங்களே ஒரு போட் பண்ணி அவங்களே சும்மா அப்படி ஓட்டிகிட்டு அப்படியே விளாண்டுகிட்டு அப்படியே சுற்றிட்டுயிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு டையர் மாட்டிகிட்டு அப்படியே மிதந்துட்டு அப்படியே சுற்றிட்டு அப்படியேயிருப்பாங்க அப்புறம் அங்கே வந்து மீன் அதெல்லாம் வந்து பிடிப்பாங்க மீன் பிடிச்சி விளாடும்போது அந்த மீனை வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்களே சமைச்சி அவங்களே கொழம்பு வச்சு சாப்பிட்டுருவாங்க அந்தமாதிரி ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஆறில்தான் ஆறுவந்து குளிக்கும்போது அந்த இடத்துல வந்து செடியாகயிருந்தாலும் அதையும் அவங்களே பிடிங்கிப்போட்டு அப்படியே குளிச்சுருவாங்க அதனால் ஆறு வந்து எப்போதுமே கிளீனாயிருக்கும் அவங்களே குப்பைப் பண்ணிணாலும் அவங்களே கிளீன் பண்ணி போட்டுவிட்டு போயிடுவாங்க அந்த இடத்துல வந்து எந்த ஒரு கவரும் சோப்பு கவரு இல்லை ஷர்ஃப் கவரு அந்த இது எந்த கவருமே விடமாட்டாங்க ஏன்னால் அவங்க வந்து ஆறு வந்து ரொம்ப எவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சியிருக்கோ அவ்வளோதூரம் அது வந்து கிளீனாக இருக்கணும் நம்ம இருக்கிற இடம் அந்தமாதிரி வந்து ஆறை வந்து பார்ப்பாங்க அதேமாதிரி தான் கோவிலும் கோவிலையும் வந்து சுற்றி நீட்டாக வச்சுருப்பாங்க இந்த கோயிலுக்கு வந்து அடிக்கடி வரதுனால் அவங்க வந்து ஒவ்வொரு இடமும் கிளீனாக இருக்கணும் அந்தமாதிரி நினைப்பாங்க அவங்களே குப்பைப் போட்டாலும் அவங்களே கிளீன் பண்ணிடுவாங்க அந்தளவுக்கு வந்து கோவிலும் ஆறும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் ரொம்பவும் அந்த பத்து நாளும் இருந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த பத்து நாள் வந்து திருவிழாக் கடை ஓடுகிறனால அவங்களுக்கு வந்து அந்த பத்து நாள் எப்படி போ அந்த பத்து நாளை அவங்களுக்கு காணலை அந்தமாதிரி சொல்கிற அளவுக்கு அ அவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அந்த சுற்றுலாத்தலமாக இருக்குது அவங்க வந்து பத்து நாளும் அங்கே இருக்கிறதுனால ரொம்பவும் என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னால் இத்தனை நாளும் அவங்க வந்து கடல்கரை அந்த சைடில் இருந்தனால் அவங்களுக்கு வந்து இந்த சைட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் இங்கே வந்து நிறைய டிஃபரெண்ட்டான சாப்பிட்ற ஐட்டம் அதுக்கப்பறமாக க்ளிப்பு அதுமாதிரி நிறையா டிஃபரெண்ட்டான இருக்கிறதுனால ரேட்டும் கம்மியாக இருக்கிறனால பத்து நாள் இங்கே தங்கியிருந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்து இருப்பாங்க அவங்க வந்து குடிசை வீடு அந்தமாதிரி போட்டிருக்கன்னால அவங்க வந்து எப்படியிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அதுவந்து நல்லாயிருப்பாங்க அந்த இடத்துல அப்புறம் அவங்க சுற்றி இருக்கிற இடத்த வந்து ரொம்ப கிளீனாக வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோவெல்லாம் எடுப்பாங்க எங்கள் ஏரியா வந்து ரொம்ப பச்சைப்பசேன்னு இருக்கிறதுனால நிறையா ஃபோட்டோவெல்லாம் சுற்றி சுற்றி எடுத்துகிட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் அங்கே காடெல்லாமே எப்படியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வருவாங்க வயக்காடு அதெல்லாம் வந்து உள்ளே போய் இறங்கி அவங்களே பறிச்சுட்டே வந்துடுவாங்க நெல் அதெல்லாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து தண்ணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கிறதுனால வாய்காலேயே தண்ணியெடுப்பாங்க அதுக்கப்புறம் அடிப் பம்ப்பு எங்கே தண்ணியிருந்தாலும் அவங்க வந்து தண்ணி எடுத்துடுவாங்க நிறைய சுற்றி பார்க்க இடம் இருக்குது இல்லைன்னாலும் அவங்க வந் அவங்களுக்கு வந்து இந்த கோயிலும் ஆறும் வந்து ரொம்ப பிடிச்சிப் போனதுனால் நிறைய கூட்டம் வந்து இங்கே வரும் பத்து நாளும் இங்கே இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த இதை வந்து இரு இருப்பாங்க அப்புறம் ஊர் வந்து ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் அப்படின்றதுனால கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் பேர் இருந்துவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து வீடு செட் பண்ணிவிட்டு திரும்பப்போய் ஃபேமிலியோடு எல்லாேரும் வந்து இருப்பாங்க கோவில் திருவிழா வந்து ரொம்ப ஸ்பெஷல் நடக்கும் கோயில் திருவிழாக்காகத்தான் எல்லாேரும் வந்து ரொம்ப மெயினாக வருவாங்க பத்து நாளும் கோயில் வந்து ரொம்ப சூப்பராகயிருக்கும் அழகா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க கோயிலில் அதுக்கப்புறம் காலையில் எப்போது மாஸ் வைச்சாலும் எல்லாேரும் கரெக்டாக கோயிலுக்கு போயிடுவாங்க அப்புறம் ஸ்கூல் பிள்ளைங்க வந்து எட்டுமணிக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தமாதிரி சிக்ஸ் தேர்ட்டி அவ் இல்லை செவென் தேர்ட்டிக்கு வந்து கோயிலில் வந்து மாஸ்ஸிருக்கும் அதனால் ஸ்கூல் பசங்கள் யூனிஃபார்ம்மோடு வந்து அந்த சர்ச்சில் வந்து மாஸ்சில் கலந்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எல்லாேரும் அவுங்கவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் லெவன் ஓ கிளாக் பூஜை வந்து எல்லாேரும் வெளியூர்லிருந்து வரவங்க அ அவங்கெல்லாம் வந்து கலந்துப்பாங்க அதுக்கப்புறம் ஏழாவது திருவிழா அப்போது வசனமெல்லாம் போடுவாங்க அப்போவந்து வெளிநாட்டில் உள்ளவர்கள்லாம் வருவாங்க அவங்கள்ட்ட போய் எல்லாேரும் நல்லா ஃபோட்டோ எடுப்பாங்க வெளிநாட்டில் உள்ளவர்களும் வருவாங்க வந்துட்டு அவங்க ஒருநாள் இருந்தாலும் அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களும் நிறையா கடையில் நிறைய பொருட்களெல்லாம் வாங்கிட்டு ஆறில் போய் குளிச்சுட்டு ராட்டினெல்லாம் சுற்றிட்டு அந்தமாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி இருப்பாங்க வெளிநாட்டிலருந்து வந்தவங்கள் கிட்டே போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் உள்ளவங்கள் எல்லாேரும் போய் நிறையா ஃபோட்டோவெல்லாம் எடுப்பாங்க அவங்க ஃபோட்டோ எடுத்து அவங்க அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு மெமரபில்லாக அவங்க ஃபோன்லேயே அதை வந்து வெச்சுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்கக் கூடயே போய் நிறைய பொருட்கள் வந்து அவங்களுக்கு வாங்கிறதுக்கு வந்து சஜெஸ்ட் பண்ணுவாங்க அந்தமாதிரி நிறைய எவ்வளோ பேர் வந்தாலும் அவங்கள வந்து நல்லா பா நல்லா பார்த்துப்பாங்க சுற்றி வந்து வாய்க்கால் இருக்கிறனால அந்த இடத்துலயே வந்து அவங்க வந்து வீடு டென்ட்டு போட்டு அதுக்கப்புறம் அங்கேயே சாப்பிட்டு குளித்து எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே கோயிலுக்கு வருவாங்க பத்து நாளும் ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்க வந்து அந்த திருவிழா வந்து கொண்டாடுவாங்க சுற்றுலாத்தலம் அப்படின்றதுனால எல்லா எல்லாேருமே வருவாங்க சுற்றியிருக்குறவங்க வெளியூரில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அந்தமாதிரி எல்லாேருமே வந்து திருவிழால வந்து கலந்துப்பாங்க அதுக்கப்புறமா வெளியூரிலேருந்து வரவர்களுக்கு வந்து கோயிலோடய ஆறு வந்து எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த ஆறில் வந்து ரொம்பவும் என்ஜாய் பண்ணி குளிப்பாங்க அதுக்கப்புறம் ஹிந்துஸெல்லாம் இருந்தாங்கன்னால் ஆறு பக்கத்துலேயே கோயில் இருக்கிறனால அவங்களும் அந்தமாதிரி வந்துட்டு குளிச்சுட்டு அப்படியே அங்கேயே இருந்துப்பாங்க கோயிலில் வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவாங்க அவங்க சாப்பாடெல்லாம் வந்து அவங்க வெளியே வாங்கிறதோட அவங்களே அடுப்பு விறகு அதெல்லாம் கொண்டுவந்து அவங்களே பொங்கி அரிசி கொழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் உப்பு மசாலா தூள் காய்கறி எல்லாமே அவங்களே வாங்கிகிட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சு அவங்களே நல்லா சமைச்சி அவங்களே சாப்பிடுவாங்க வெளியூரில் இருந்து வரவர்களும் அப்படித்தான் அவங்களே பண்ணி சாப்பிடுவாங்க சில பேர் வேணால் கடையில் வாங்குவாங்களே தவிர எல் பாதி பேர் வந்து அவங்களே பொங்கி அவங்களே தான் சாப்பிடுவாங்க ட்ரெஸ்ஸு வந்து அவங்க அவங்க கிட்டே இருக்கிறத விட இங்கே இங்கேவந்து வந் இங்கேவந்து வாங்குகிறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க இங்கே வந்து நிறைய புது புது கலெக்ஷனில் வந்து ட்ரெஸ்ஸு வச்சுயிருப்பாங்க அப்புறம் ரேட்டு கம்மியாகயிருக்கும் நல்ல குவாலிட்டியாயிருக்கும் அப்படின்றனால ரொம்ப விரும்பி வந்து இங்கே தான் ட்ரெஸ்ஸு வாங்குவாங்க எல்லாேருமே வெளியூரிலேருந்து வரவங்கள் வந்து இங்கே ட்ரெஸ்ஸு வாங்கினா ஒரு ஞாபகமாயிருக்கும் அப்படின்றனால நிறைய பேர் வந்து ட்ரெஸ்ஸு வாங்குவாங்க உள்ளூரில் இருக்கிறவங்க வந்து ட்ரெஸ்ஸு வாங்கிறதுவிட மற்ற எல்லா பொருட்களையுமே வாங்குவாங்க வெளியூரில் இருக்கிறவங்க வந்து நிறைய ட்ரெஸ்ஸு வாங்குவாங்க அதனால் ட்ரெஸ்ஸு கடை வந்து இங்கே வந்து ஓரளவுக்கு நெ நிறையாவேயிருக்கும் அப்புறம் எல்லா கடையுமே நல்லாவும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாயிருக்கும்